நான் வந்து ஓவிய கலையில பார்த்திங்கனாக்க முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சுமாராகதான் வரைஞ்சிக்கிட்ருந்தேன் அப்போலாம பார்த்தா கொண்டோய் இது பண்ணம்னாக்க அது நல்லால இது நல்லால அதில் அதாக இருக்குது இதில் அதாக இருக்குது அப்படின்பாங்க அதனால் வந்து அதை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்ன்னா எனக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி அது வாங்குறதுக்கு அந்த பெயிண்டர் ப்ரஷு அந்த பெயிண்ட்டிங்கு அந்த இதெலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் பத்தாமல்தான் இருக்கும் சரி இருக்கதை வச்சு கரெக்ட் பண்ணி அதை முடிச்சடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம் அந்த டைம்ல பார்த்திங்கன்னா கடைசியாக முடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று பற்றாக்குறையா இருக்கும் மறுபடியும் அதுக்கப்புறம் அதை வாங்கி இது பண்ணி போடங்காட்டி கொஞ்சம் சவால் எடுத்துதான் அதுக்கான பொருளாதாரத்தை தெரட்டி பண்ணிகிட்ருந்தோம் ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்க மறுபடி கொஞ்சம் இதானதுக்கப்பறம் நல்லா வரையுவோம் இது பண்ணுவோம் அந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து வாங்க இது பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இதில் வந்து பார்த்துட்ருந்தேன் அப்போயும் வந்து ஒரு டைம்ல வந்து யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்கள் இந்தாங்க நீங்கள் உங்கள் ஓவியம் நல்லா வரைகிறீங்க உங்களுக்கு நான் ப்ரஷ்ஷு வச்சிக்கோங்க பெயிண்ட் அது பண்ணுறோம் அப்படின் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதைவச்சிதான் நானும் இன்னும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்குறேன் இதுவரைக்கும் ஒரு இதாக போயிகிட்ருக்குது நல்லா போயிகிட்ருக்குது